நாலு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறு மூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணுாற்றி மூணு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணுாத்தொம்பது